ஒரு அதாவது அடுத்தவங்களுக்கு வந்து தோட்டம் போடுறவங்களுக்கு வந்து இயற்கை உரத்துல அதிகமாக நாங்கள் சொல்கிறது வந்து இயற்கை உரத்துல இது பயிரிடுங்க அப்போ தான் ஆயுள் வந்து நல்லாயிருக்கும் மனுஷங்களோட உடம்புல இருக்கிற எந்த உறுப்புகளும் பாதிக்காமல் இருக்கும் இதே வந்து நீங்கள் இங்கிலீஷ் மெடிஷன் அதாவது இப்போ டி எ பி யூரியா இந்தமாதிரி இது யூஸ் பண்ணும்போது நம்மளோட உடம்புகள்ல வந்து நிறைய மாற்றங்கள் நடக்கும் அதை தவிர்த்துவிட்டு அதாவது அதிகமாக இப்போ வந்து அவங்கவுங்க தோட்டத்தில் அவங்கவுங்க ஃபஸ்ட்டு விவசாயம் பண்ணி காய் செடி எல்லா காய் செடியும் போடுங்கள் அது மருந்து இல்லாத காயாக சாப்பிடுங்க கீரையிலேருந்து எல்லாம் மருந்தடிக்காமல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்கிறோம் அதே வந்து அவுங்க வந்து டி எ பி யூரியாலாம் யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எந்த பாதிப்பு வருங்கிறதையும் நம்ம அவங்களுக்கும் சொல்லி அது மூலியமாக அடுத்தவங்களுக்கும் எடுத்து சொல்லிட்ருக்கிறோம் இயற்கை உரமாக பயன்படுத்தி காய் செடி நடுங்கள் அப்டின்னு தான் அடுத்தவங்களுக்கு நாங்கள் தகவல் கொடுத்துட்ருக்குறோம் அப்றம் காய் தோட்டம் போடும்போது சில பேர் வந்து காய் தோட்டம் இல்லாதவங்க மாடித் தோட்டமும் போட்டுக்கிறாங்க மாடித் தோட்டம் போடும்போதும் அதுவும் இந்த அதாவது தென்னமட்டை தென்னை மரத்துலேருந்து வர அந்த இதை வச்சு யூஸ் பண்ணி பண்ணுங்கள் அது இன்னும் நல்லது ஆனால் அதை விட்டுவிட்டு சும்மா மருந்து டி எ பி அந்த யூரியா இந்தமாதிரி மருந்தெல்லாம் எதையும் யூஸ் பண்ணாமல் முடிஞ்சளவுக்கு இயற்கை உரத்தில் என்னன்ன கிடைக்குதோ அதாவது முடிஞ்சளவுக்கு உங்கள் காய் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கழிவுப் பொருட்களையே அதை வந்து உரமாக மாத்திக்கங்க வேஸ்ட் டப்பாவில் போட்டு வச்சு அதையும் உரமாக மாற்றிக்குங்கன்னு என்னால் முடிஞ்சளவுக்கு நான் ஐடியா கொடுத்துருக்கோம்